எனக்கு படம் பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் படத்தை வந்து ஒ ஒரு சீன் நடித்தா அந்த சீனில் இருக்கிற கருத்தும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம்னாலே சொன்னால் எனக்கு வந்து பசங்கள்தான் பசங்கள் கூட போகணும்னு பசங்கள் கூட போய்விட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஃபுல் படத்தையும் பார்க்கணும் ஒரு படம் பார்க்க போகணுன்னா அது வந்து நல்லாயிருக்க கருத்தான கதையாக எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னால் எனக்கு அந்த படத்தை மறுபடியும் இன்னொரு டைம் போய் நானும் என் ப்ரெண்ட்ஸும் போனவைங்கெல்லாம் மறுபடி இன்னொரு டைம் அந்த படத்துக்கே போய் பார்ப்போம் அதேமாதிரி அந்த படம் பிடிக்கலைன்னாலும் திருப்பி வேறு ஏதாவது படம் ஓடினாலும் வேறு ஒரு படத்துக்கு போய் பார்ப்போம் பசங்கள் கூட போகிறதே ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மென்ட் தான் பசங்கள் கூட போய்கிட்டு ஒரு ஜாலியாக சுற்றிட்டு வரது ஒரு என்ஜாய்மென்ட் தான் ஏன்னால் பசங்கள்தான் எங்கே போனாலும் சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது எவனையாது ஒருத்தனை கலாய்ச்சுட்டு அவனே சீரியஸாக எடுத்துக்காமல் அவனும் ஜாலியாக வருவான் போவான் நம்மளும் நம்மளையும் கலாய்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் எதாவது சிரிச்சுக்கிட்டே அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு எதாவது மனசில் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்த வெளிக்காட்டிக்காமல் பசங்களோடு இருக்கும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு சந்தோஷமா ஹேப்பியாக இருப்போம் அந்த ஒரு ஹேப்பினஸ் வந்து பசங்கள் கூட படத்துக்கு போகிறப்ப மட்டுமே கிடைக்கும் அதுவும் அதுவும் இல்லாமல் படத்துக்கு போனாலே நம்மளுக்கு ஒரு ஒரு மைண்டு டிப்ரசன்னாக இருக்கும்போது அதுக்கு படத்துக்கு போய்விட்டு வந்தோம்ன்னால் அந்த படத்துக்கு பசங்கள் கூட போய்விட்டு வரும்போது அந்த ஒரு டிப்ரசன் இல்லாமல் போயிடும் அதனாலேயே படத்துக்கு நான் வந்து நிறைய டைம் போவேன் பசங்கள் கூட வெளியே போய்விட்டு ஜாலியாக இருந்துவிட்டு இப்போ மைண்டுக்கு எதாவது டிப்ரசனாக இருக்கிற மாதிரி இருந்தாலே நான் படம் பார்க்க கிளம்பிருவேன் எங்கேன்னா எங்கள் எங்கள் கிராமத்து பக்கத்தாலே ஒரு ஊரில் இருக்குது அங்கே போய்விட்டு நான் எங்கள் பசங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸெல்லாம் போய்விட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அதில் போய்விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதில் போய்விட்டு ஜாலியாக இருந்துவிட்டு வருவோம் அப்படி படத்தை பார்க்கறனால எனக்கு இந்த ஒரு நல்ல ஒரு நன்மையெல்லாம் எனக்கு கிடைக்கும் அதனால் படத்தை பார்க்குறப்ப எல்லாம் அதுக்கு தகுந்த கருத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படத்தை பார்க்கணும்